வாழ்க்கையில வந்து எது இம்பார்டன்ஸ் அதிகமாக மதிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபேமிலி அப்பா அம்மா அதுப்போக பாட்டி தாத்தா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களோட நல்லது கெட்டது அவங்களுக்கு என்ன நீட் அப்படிங்கிறத வந்து மதித்து அதோடய அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறது இதைதான் நான் ஃபர்ஸ்ட்டு அதிகமாக மதிக்கிறேன்